கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வண்டியில் வேகனாக போய் கீழ விலுந்து கால் அடிப்பட்டு போய்டுச்சு லாரியில கீலுந்து போறப்போ தேவையில்லாம வேகனாக போய் வீட்டில் சொல்லியும் கேட்காம வேகனாக போய் ஒரு லாரிக்கு குறுக்கே வந்து சைட் அடி சைடு போட்றேன்னு சொல்லிட்டு போய் கீழ விலுந்து அடி நல்லா அடி விலுந்துட்டு அந்த அடி விலுந்துட்டு காலில் அடி விலுவுறப்ப தான் யோசிச்சேன் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி யோசிச்சதுக்கு அப்பறம்தான் தெரிஞ்சிது எதுக்கு இவ்வளோ வேகமாக போனோம் வேகனாக போவாமல் இருந்துருந்தா அந்த அடி விழுந்துருந்துருக்குமா அதுவும் வெயில் காலத்தில் அடிப்பட்டதுனால வெயில் எரிச்சல் ரொம்ப ஆயிடுச்சு அந்த எரிச்சல் எல்லாம் போக்கவே பத்து நாள் ஆயிடுச்சு அனுபவம்ன்னா அனுபவம் அப்படி ஒரு அனுபவம் சும்மா சும்மா போயிட்டு வண்டியில கீழ விலுவுறது சும்மா இருக்காமல் ஏழ்ட்ரைய போடுறது எல்லாம் பண்ணி பண்ணி கை கால் தேய்ஞ்சதுதான் மிச்சம் அப்படி பண்ணி பண்ணி வண்டியில வேகனாக போகறதையே வெறுத்துவிட்டேன் வண்டியில வேகனாக போகறது பிரச்சனை இல்லை